நெகட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு கேட்டீங்கனா இப்போ நான் வந்து ஒரு பாடி லோஷன் வாங்குகிறேன் அப்படின்னா அதோட பிராடக்ட் எனக்கு வந்து பேக்கிங் வந்து ரொம்ப லோவாக அதாவது ஒரு பேக்கிங் மாதிரியே இருக்காது அதுபோக அந்த பாட்டில் மூடி வந்து திறந்து அந்தமாதிரி நம்ம வந்து யூஸ் பண்ணவே வந்து அய்யோ இது யாரோ வாங்கிட்டு நமக்கு கொடுத்துருக்கமாரி இருக்கே அப்படீன்ற ஒரு நெகட்டிவ் தாட் நமக்கு வந்துடும் ஒன்று வந்து இப்போ பாடி லோஷன் இருந்துச்சு அப்படின்னா அந்த மூடி மேலே இருக்க மூடி வந்து திறந்து கிடக்கும் அப்படி இல்லை அப்படின்னா அந்த பாடி லோஷனோட அளவும் வந்து குறஞ்சிருக்கும் இதெலான் பார்க்குறப்ப நமக்கே வந்து என்னடா இதில் நம்ம வந்து நான் ஆடர் பண்ணலாமா வேணாமா இந்த புராடக்ட் வாங்கலாமா வேணாமா அப்படீன்ற ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலைக்கு நம்ம தள்ளப்பட்டிருவோம் தள்ளப்பட்டது மட்டும் இல்லாமல் நான் நிறைய டைம் நான் வாங்கிப் பார்த்திருக்கேன் எனக்கு இந்த மாதிரியேதான் கொடுத்துட்டு இருக்காங்க இது கொடுக்குறதுனால வந்து நமக்குத் திரும்ப திரும்ப வாங்கிறதுக்கு அது தூண்டமாட்டேங்கிது